இளம் விலங்குகளை எப்படி கவனித்துக்கொள்வதுனாக்க எங்கள் வீட்ல இப்போ பசு மாடு இருக்குது பசு மாடு வந்து கன்று ஈன்றுச்சுனாக்க அந்த கன்று வந்து நாங்கள் வந்து வெளியில் அலச்சிட்டு போக மாட்டோம் ஏன்னா அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான் அதனா அந்த கன்று வந்து வீட்லேயே வச்சிக்குவோம் வீட்லேயே வச்சு அதை அதுக்கு தேவையான புல் மற்ற பொருளலாம் கொடுத்து அதை வீட்டில் கொஞ்சம் நல்லா வளர்கின்ற வரை வீட்டில் தான் வச்சிருப்போம் அதை போல ஆடும் வந்து குட்டி போடும் குட்டி போட்டிருக்கும் பொழுது அந்த குட்டியை நாங்கள் வெளில அலச்சிட்டு போக மாட்டோம் கொஞ்ச நாளைக்கு அது பெருசாக ஆகுற வரைக்கும் அந்த குட்டியை வீட்டுக்கு தேவையான உணவு பொருள்லாம் கொடுத்து வீட்லே தான் வச்சிருப்போம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்குது அந்த நாய் வந்து நல்ல எங்களுக்கு செல்லப்பிராணி மாதிரி எங்கே நாங்கள் எங்கே போனாலும் படுக்க பெட்டுல கூட வந்து படுக்கும் அந்தளவுக்கு அதுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்க கொடுத்துருவோம் அதை நல்லா பராமரிக்கிறது சுத்தமாகவும் அப்போ அப்போயும் நாங்கள் வந்து அது வாழ்கின்ற அந்த இடத்தை வந்து சுத்தமாக வச்சிக்கிவோம் அதாவ் ஆடு மாடு மற்றும் நாய் இது எல்லாம் எங்கள் வீட்டில் அந்த வளரக்கூடிய ஒரு விலங்கினமாக இருக்குது ஆடு மாடு மேய்ச்சல் ஆட வந்து மேய்ச்சலுக்கு அலச்சி செல்ல மாட்டோம் குட்டியாக இருக்கிற பொழுது குட் அது கொஞ்சம் நடந்து நடக்கிற அளவுக்கு வந்த பிற்பாடு தான் அந்த பெரிய ஆடுகளோடு அந்த குட்டியும் அலைச்சிட்டு போவோம் நல்ல அது போல தான் மாட்டினுடைய கன்றையும் அப்படி தான் அலைச்சிட்டு போவோம்